அண்ணா வன்டிங்களாண்ணா இங்கேதாண்ணா இருக்கிறேன் சிக்னலில் தான் ஆமாண்ணா எது கிரே கலர் காரா ஆமாம் பார்த்துட்டண்ணா டிராஃபிக்காயிருக்கு நீங்கள் இந்த பக்கம் வந்துட முடியுமா அந்த பக்கம் இல்லைனா நம்ம போக வேண்டிய ரூட் இந்த பக்கம்தான் ஆமாண்ணா நான் வந்து இங்கே அர்ச்சனா மல்லி கடைன்னு ஒன்று இருக்கு பார்த்திங்ளா அது பக்கத்திலியே பெட்ரோல் பங்க் அது பக்கத்திலியே இருக்குது ஆமாம் நான் அங்கேதாண்ணா இருக்கிறேன் ஆமாம் இந்த பக்கம் வந்தீங்கனா போயிடலாண்ணா சரி வாங்கண்ணா வந்து ரெட் கலர் டிரெஸ் போட்டிருக்கேன் கையில் வந்து பேக் பிடிச்சிட்டு இருக்கேண்ணா ஓகே வாங்கண்ணா போகலாம்